ஹலோ பாட்டியம்மா டீ டீக்கடை வச்சுருக்கீங்களா ஆமாம் ஆமாம் நாங்கள் உங்கள் டீக்கடைக்குப் பக்கத்தில் தான் வேலை பார்க்குறோம் கட்டிடந்தான் கட்டிடம் கட்டிக்கிட்ருக்கிறோம் உங்கள் டீக்கடைக்கு பக்கத்தில் தான் ஆமாம் ஆறு மாடி கட்டிடம் கட்டிக்கிட்டுருக்கோம் உங்கள் டீக்கடையில் காலையில் வந்து டீ குடித்தோம் டீ நல்லாயிருந்துச்சி டீ ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்துச்சி எத்தனை வருசமாக நீங்கள் டீக்கடை வச்சுருக்கீங்க ரெண்டு வருசமாக வச்சுருக்கீங்களா சரி சரி டீ மட்டும் தான் போடுவீங்களா வடையும் போடுவீங்களா சரி பாட்டியம்மா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் டக்குனு முடிக்கணும் நைட்டும் வேலை பார்க்குறோம் இல்லைல்ல நாங்கள் நாலாவது மாடியில் வேலை பார்க்குறோம் நீங்கள் ஒரு முப்பது பேற்றுக்கு ஒரு டீ பார்சல் மடிக்கிவியா ஆமாம் ஒரு அறுபது வடை கொண்டுக்கிட்டு கீழே வந்துருங்க ஆ நாங்கள் அப்புறம் ஒரு ஆறர போல் கொண்டு வந்தீங்கன்னா டீயும் வடையும் வாங்கிட்டு டெய்லியுமே கொண்டு வாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கும் வேலை முடியும் போது ஆ சரி பாட்டியம்மா நீங்கள் வேலை முடிய மொத்தமாக காசு வாங்கிக்கிறீங்களா இல்லை அன்ன அன்றைக்கி காசு வாங்கிக்கிறீங்களா மொத்தமாகவே கொடுக்கவா ஆ சரி சரி சரி பாட்டியம்மா ஒன்று சேரி ஒன்று வந்து பருப்பு வடையும் உளுந்த வடையும் கொண்டு வாங்க பருப்பு வடையில் முப்பது உளுந்த வடையில் முப்பது டீ முப்பது பேர் குடிக்கின்ற மடிக்கே கப்போட கொண்டு வந்துருங்க ஆ சேரி டீ தான் நல்லாயிருந்துச்சி காலையில் உங்கள் கடையில் தான் குடித்தோம் நல்லாயிருந்துச்சி இதே டைப் போட்டு கொண்டு வாங்க டெய்லியும் உங்கள் கடைக்கே எல்லாத்தையும் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் சரிங்களா சரி பாட்டியம்மா நல்லாயிருக்கீங்களா ஆ சரி பாட்டியம்மா சரி மறந்துறாமல் போட்டு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு ஒரு சவுண்ட் விடுங்க நீங்கள் மட்டும் ஆமாம் நீங்கள் மாடிக்கிலாம் நடந்து வராதீங்க கீழ இருந்தே சவுண்டு விடுங்க நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வந்துடுறோம் ஆ சரி பாட்டியம்மா ஏன் பேயரு கார்த்தி பாட்டியம்மா நாந்தான் இன்ஜினியரு இந்த கட்டிடத்துக்கு கார்த்தி கார்த்தி என் பேயரு நான் தான் இந்த கட்டடத்துக்கு இன்ஜினியரு ஆ சரி பாட்டியம்மா ஆ சரி பாட்டியம்மா சரி பாட்டியம்மா வைக்கிறேன்